இந்த சமூகத்தில் விவசாயம் பண்ணுறது வந்து பாரம்பரியமாக நடைபெறவே இல்லை அதாவது அப்போ நட்ட நெல்லெல்லாம் இப்போ நடுறது கிடையாது அதாவது எவ்வளவு சீக்கிரம் விளையுமோ அந்த நெல்லை நடுறாங்க வெயிட் உள்ள நெல்லை நடுகிறாங்க ஆனால் அதுக்குள்ள சத்துன்னு பார்த்தா சுத்தமாக கிடையவே கிடையாது அப்போல்லாம் அந்த தழை இந்த தழைன்னு போட்டுதான் விவசாயம் பண்ணுவாங்கள் ஆனால் இப்போ ஒரு ஒன்றும் போடுறது இல்லை எதுக்கெடுத்தாலும் உரம் உரம் உரம் உரம் போட்டுத்தான் மண்ணை மலடாக்கி வச்சிருக்காங்கள் அதாவது விவசாயத்த வந்து ரொம்ப தாழ்த்தி வச்சிருக்காங்க உரத்த போட்டு ம மண்ணை வந்து மலடாக்கி வச்சிருக்காங்கள் இயற்கையான உரத்த வந்து இயற்கையான விவசாயம் பண்ணால் நம்ம விவசாயம் பாரம்பரியமாக விவசாயம் செய்ய முடியும் இந்த முறைதான் அதாவது பெரியவங்ககிட்டதான் கேட்டுதான் விவசாயம் பண்ணணும் நம்ம இஷ்டத்துக்குன்னு பண்ணோம்னா விவசாயம் விவசாயமாவே இருக்காது